டிவியில் எனக்கு பிடித்த நிகழ்ச்சி வந்து நிறைய இருக்கு நான் ஃபர்ஸ்ட்டு நான் போகோதான் நிறையா பார்ப்பேன் போகோவில் வந்து சோட்டா பீம் ரொம்ப பிடிக்கும் அப்றம் நிக் சேனலில் வந்து ருத்ராவும் சிக் ஒன் டுவென்ட்டி பார்ப்பேன் அப்றம் ஷோஸ் பார்த்தோனா சீரியல்ஸ் ஷோஸ்லாம் அவ்வளோவால்லா நிறைய பார்க்க மாட்டேன் நான் ரியாலிட்டி ஷோஸ் வந்து சூப்பர் சிங்கர் ஜூனியர் டூ சீசன் டூ போய்ட்டு இருக்கு விஜய் டிவியில் அது பார்ப்பேன் அப்றம் சன் டிவியில் கயல் சீரியலும் எதிர்நீச்சல் சீரியல் பார்ப்பேன் அப்றம் விவாதம் பார்த்தோனா விஜய் டிவியில் நீயா நானா பார்ப்பேன் அப்றம் சன் டிவியில் வந்து எப்பயாச்சும் பட்டிமன்றம் போடுவாங்க அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட்டாக எனக்கு பிடிக்காது அம்மா பார்த்தாங்கனா அம்மா கூட கொஞ்சம் நேரம் போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு பார்ப்பேன் அப்றம் அப்பா எப்பயாவது நியூஸ் பார்த்தாங்கனா லைட்டாக எட்டி பார்த்துட்டு ஓடிடுவேன் அப்றம் அவ்வளோதான் ஷோஸ்லாம் நிறையா பார்க்க மாட்டேன் போகோதான் நிறையா பார்த்துட்டு இருப்பேன் சோட்டா பீம்தான் ரொம்ப புடிக்கும் அப்றம்